அண்ணா இது பர்வீன் டிராவல் ஏஜென்சிங்களா இல்லைங்கண்ணா ஃபேமிலியோடு டூர் போகலான்னு உங்கள் இதில் புக் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இப்போ டிரைவரும் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எடுக்க மாட்டுறாரு என்னென்னு தெரில அது அதனால் தான் உங்களை கூப்பிட்டு மறுபடியும் எதுவும் சொல்லிக்கலாம் சொன்னால் இது ஏதோ பண்ணுவீங்க அவங்கள இது கூப்பிட்டு சொல்லுவீங்கன்னு கூப்பிட்டோங்கண்ணா ஓ சே இல்லைங்கண்ணா மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரேன்னு சொன்னாங்க பட் ஆனால் ஃபோன் பண்ணிணாலும் எடுக்க மாட்டுறாங்க ஒ ஓகேங்கண்ணா சொல்கிறிங்களா ஓகேங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா